வணக்கம் மேடம் மேம் உங்கள் கம்பெனியோட ஆட் பேப்பரில் பார்த்தேன் மேம் ஏதாவது ஒரு எனக்கு வேலைக்கு வேகன்சி இருக்கா மேம் மேம் நான் கம்ப்யூட்டர் என்ஜினியராக படித்திருக்கேன் மேம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்திருக்கேன் வித்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா படித்திருக்கேன் மேம் எஸ் மேம் எஸ் மேம் மேம் திருவைகுண்டத்தில் இருக்கேன் மேம் திருவைகுண்டம் மேம் சேலரி எவ்வளோ தருவீங்க மேம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டபட்ட ஃபேம்லி மேம் அதான் வேலை தேடி வந்திருக்கேன் வேலை வேலை கேட்டுட்டுருக்கறேன் நீங்கள் கொஞ்சம் கூட கூட கொடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவிப்படும் ஏன்னா பஸ் சார்ஜு அதான் நீங்கள் என்னோட வேகன்சி வேகன்சி பொறுத்து எனக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா வேகன்சி கொடுத்து எனக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேம்லி மேம் மேம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிசி ப்ளஸ் ஜாவா மேம் இன்ஜினியரிங் காலேஜு மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ் மேம்